ஆ ஹலோ ஆ ஆமாம் மரக்கடை தான் என்னம்மா சொல்லுங்கள் அம்மா எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது வேம்பு இருக்குது தேக்கு இருக்குது வேற இந்த வேப்பமரம் இருக்குது ஆ உங்களுக்கு என்ன மரம் வேணுமோ சொல்லுங்க ரெடி ப ரெடியாக இருக்கும் நீங்கள் வாங்கிக்கிடலாம் சொல்லுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு ஆ சரி ஆ ஆ

ரேட்டு வந்து நீங்கள் அதாவது வந்து நீங்கள் எடுக்கிற அளவை பொறுத்து நாங்கள் ரேட்டு போடுவோம் நீங்கள் என்னென்ன மரம் வேணும்னுட்டு கேட்கறீங்களோ அந்த மரத்துக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்து நிலைக்கோ இல்லை பீரோளுக்கோ எதுக்குனாலும் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் அந்த மரம் வேணுன்னா அதுக்குள்ள தேவையோ தேவையை நாங்கள் போடுவோம் கேட்டீங்களா அதனால் நீங்கள் நேரில் வாங்க வ மரக்கடைக்கு வாங்க நேரில் வந்து பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ வேம்பா இல்லை தேக்காக இல்லை என்ன மரம் வேணுங்கிறத நீங்கள் சொல்லுங்க சொல்லி பார்த்து அதுக்குள்ள ரேட்ட நாங்கள் போட்டு தாரோம் சொல்லுங்கள் அது வந்து வண்டி வந்து நாங்கள் ஏற்றி அனுப்ப மாட்டோம் அது வண்டி நீங்கள் தான் கொண்டு வரணும் கேட்டீங்களா நாங்கள் எங்களுக்கு வந்து வா ஏராளம் சா பொருள் வாங்க வாரவுங்க எங்கள் எல்லாத்தையும் எடுத்து மரம் எல்லாம் நீங்கள் தயார் பண்ணி வச்சிட்டு வண்டி கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி நீங்கள் கூலி எங்களுக்கும் மரத்துக்கு உள்ள உண்டான கூலிய மட்டும் நீங்கள் தந்துட்டு நீங்கள் வண்டியையும் வாடகை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் அதை ஏற்றிக்கிட்டு நீங்கள் கொண்டு போங்க ஏன்னா நாங்கள் வாடகை தர முடியாதுல

பீரோளுக்குங்கும் போது நீங்கள் வந்து மரம் எடுத்து அது நாங்கள் பார்க்கணும்ல எவ்வளோவு ஆகும் எவ்வளோ மரம் அதுக்குள்ள பீரோளுக்குனா உங்களுக்கு ஆ மர பீரோளுக்குனா ஆ வந்து பார்த்து தான் ஆமாம் நாங்கள் ரேட்டு சொல்லுவோம் ஏன்னா இது ஆ நீங்கள் வாங்க நேரில் வந்து பேசிக்கிருவோம் நீங்கள் வந்து பாருங்க முதல்ல வந்து இதுபோல என்னென்ன மரம் வேணுங்கிறத நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் கிரையோம் எவ்ளோவு ஆகுங்கிறத கெரையோம் சொல்லுவோம் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கிரணும் ஏன்னா உங்களுக்கும் மனசுக்கு திருப்தி வேணும்ல வந்து நேரில் பார்த்தா தான் எல்லாம் பார்த்து எல்லாம் எடுக்க முடியும் என்ன சரியா ஆ சரி வாங்க நேரில் வாங்க ஆ